இந்தியாவில் கலைஞர்களுக்கு போதிய முக்கியத்துவமும் வாய்ப்புகளும் வழங்கப்படவில்லை என்று நினைக்கிறீர்களா அதற்கு என்ன காரணம் நான் சொல்லணும்னா இந்தியாவில் வந்துவிட்டு நிறைய வகையான கலைஞர்கள் இருக்காங்க சிற்பக்கலைகள் ஓவியக்கலை அண்ட் தென் மியூசிக்கில் சொல்லப் போனா நிறையா வகையான கலைஞர்கள் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஏன் போதிய வாய்ப்புகளும் முக்கியத்துவங்களும் கிடைக்காம இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் அவங்க வெளி வராதனால தான் ஏன்னா கிராமப்புற கலைஞர்கள்ன்னு பார்க்கும்போது நிறையா பேர் இருப்பாங்க ஒரு ஒரு கிராமத்துலையே நிறையா பேர் நிறையா விஷயங்கள் மிக அருமையாக செஞ்சிருக்கவங்கலாம் இருக்காங்க அவங்களாவுது வெளிய வராதனால தான் யாருன்னாலையும் கண்டுபிடிக்க முடியல அவங்களுக்கான போதிய வாய்ப்புகள் தர முடியலை சொல்லப் போணும்னா ஒரு கிராமத்தில் பார்க்கும்போதே நிறையா வகையான கலைஞர் இருப்பாங்க ஓவியத்துலையும் இருக்கலாம் அதேமாதிரி இசைலையும் இருக்கலாம் ஆனால் அவங்க வந்துவிட்டு இந்த கிராமத்துலருந்து வெளியே வந்து ஒரு சிட்டிக்கோ இல்லை அதற்கடுத்து இருக்க மாநகரத்துக்கோ அந்த மாதிரி வரணும் வெளியே வந்தாங்கனாத்தான் வாய்ப்பு தர்றவங்களோட கண்ணுல வந்து பட முடியும் வாய்ப்பு தரவங்களோட கண்ணுல இருந் தெரிஞ்சா மட்டும் தான் அதுங்களுக்கு மேலும்மேலும் உயரக்கான சான்ஸ் கிடைக்கும் அப்போ தான் அவங்க வளர முடியும் ஸோ ஏன் காரணங்கள் கலைஞர்களுக்கு வந்து போதிய முக்கியத்துவம் இல்லை அப்படின்னா அவங்க வந்து வெளியே வராதது தான் ஒரு காரணங்களாக இருக்க இருக்கு முக்கிய பங்களிப்பாக இருக்கும் அதையும் இல்லாம இன்னோன்று சொல்லணுனா ஆல்ரெடி இருக்க கலைஞர்களில் தான் ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு செக்யூரிட்டி இருக்கும் சரி இவங்கள்ட்ட போனா இதை பண்ணி தருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கும் ஏன்னா புதுசாக ஒருத்தவங்கள கண்டுபுடிச்சு அவங்கள போய் பார்த்து பழகி அவங்கள பற்றி தெரிஞ்சிக்கிட்டு அவங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுறத்துக்கும் ஆல்ரெடி இருக்கவங்கள நம்பிக்கையானவங்கள வச்சி பண்ணுறக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு ஸோ அது தான் இப்போ இருக்க முக்கியமான ஆட்கள் எல்லாரும் பண்ணுறாங்க